ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் ம் மேம் ஜுவல்ரி ஷாப் தானேங்க மேம் ஆ மேம் ஆக்சுவலாக இப்போது என்னோட கொழந்தைக்கி வந்து நாங்கள் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்ருக்கோம் மேம் உங்கள் கடையில் எப்படி மேம் எல்லாமே இருக்காங்க மேம் எக்ஸாம்பிள் நான் என்ன கேக்கிறேன்னா இப்போது டைமெண்ட்ஸ் பார்க்குறதுனாலும் டைமெண்ட்ஸ் கலெக்ஷனும் அதாவது சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சேஃப்ட்டியாக இருக்கிற மாதிரி அந்தமாதிரிலாம் உங்கள்ட்ட எல்லாமே இருக்குமாங்க மேம் ஆமாங்க மேம் ஓகே மேம் ம்

ம் ஓகே மேம் ம் ஓகே

ஆ ஓகே மேம் ஓகே மேம் எனக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸுலாம் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போது கொலுசு வேணும் மேம் கொலுசில் வந்து கல்கத்தா மாடலுன்னு சொல்கிறாங்கள்ல மேம் அந்தமாதிரி கலெக்ஷன் எனக்கு வேணும் மேம் அது இல்லாமல் அப்படி என்ன வேணும் அப்படின்னா ரிங்கு வேணும் மேம் ரிங்கு ப்ரேஸ்லெட்டு அப்புறமேட்டுக்கு வந்து வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொலுசு வேணும் மேம் பாப்பாவுக்கு கொலுசு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆ செயின்னு பாப்பாங்களுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய லேட்டெஸ்ட்டாக நெக் பீஸுலாம் வருதில்ல மேம் ஆ நெக்லஸ் வந்து அழகாக கொழந்தைங்களுக்குன்னு தனியாக ஒரு மாடலெல்லாம் லான்ச்

சரிங்க மேம் சரிங்க மேம் ஓகே மேம் இப்போ வந்து நாங்கள் உங்கள் கடையில் வேறு யாரையாவது ரெஃபர் பண்ணுனோம்னா எங்களுக்கு ஏதாவது கமிஷன் அந்த மாதிரிலாம் எதாது தருவிங்களா மேம் அதாவது கமிஷன் மீன் அடுத்த டைம் நான் வர்றப்போ எனக்கு எதாவது டிஸ்க்கவுண்ட் பண்ணி கொடுக்கறது

ஓகே மேம் ஆ

சரிங்க மேம் அப்படின்னா நான் வர்றப்போ நாம் மேக்ஸிமம் வந்து நான் நாளைக்கு வரமாதிரி இருக்கும் மேம் ஃப்ரைடே வரமாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே மேம் நீங்கள் எனக்கு கொட்டேஷன் டீடெயில்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா இன்னைக்கு ரேட்டில் ஆ இப்போது எனக்கு டைமண்டும் பர்ச்சேஸ் பண்ணணும்ன்ற ஐடியாவில் தான் மேம் இருக்கேன் மேம் எனக்கு டைமெண்டில் பார்த்திங்கன்னா ஸ்டட்டு வேணும் மேம் ஆ ஆமாம் எஸ் மேம் ஆ ஆமாங்க மேம் இதான் மேம் என் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் இதுக்கே நீங்கள் எனக்கு எல்லா டீடெயில்ஸுமே ஷேர் பண்ணலாங்க மேம்

ஆ ஓகே மேம் அப்படினா இன்னைக்கு ஈவனிங் கூட மேக்ஸிமம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சா கூட நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் மேம் ஓகேங்க மேம் எனக்கு கொஞ்சம் இமீடியட்டாக எனக்கு வந்து அந்த அமௌண்ட் ரேட் மட்டும் கொஞ்சம் இது பண்ணி எனக்கு டிஸ்கவுண்ட்டோடு சேர்த்து சொல்லுங்கள் மேம் பார்த்து பண்ணி கொடுங்க மேம் உங்களோட கடை வந்து நல்லா இருக்குன்றதை வந்து எல்லார்க்கிட்டேயும் ரெஃபர் பண்ணதுனாலதான் மேம் இல்லை மேம் அதனாலதான் மேம் கொழந்தைக்கி எடுக்கணும் மேம் அதுக்காகதான் உங்களோட கடையை நல்லபடியாக இருக்கும் உங்கள் கடை ராசியான கடைன்னு சொல்லியிருந்தாங்க அதனாலதான் மேம் நான் உங்கள் கடைய தேடி நான் வந்து இப்போ உங்களுக்கு காண்டக்ட் பண்ணி டீடெயில்ஸ் கேட்டுட்டு வாங்குவோம் மொதல் மொதல் கொழந்தைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது உங்கள் கடையிலேயே பண்னலான்றதுக்காகதான் மேம் நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் ஓகே மேம் ஓகேங்க மேம் தேங்க்யூ மேம்